இப்போ வந்து கூலி தொழில் செய்யுறவங்க அவங்களுக்கெலான் பதிலாக இப்போ வந்து மிஷின்ஸ் நிறைய வந்திருக்கு ஸோ அவர்களுக்குலான் வேலை நிறைய இருக்கறதில்லை இந்தமாரி ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகள் வந்து மேன்மேடாக நடக்கம் போது அது எல்லோருமே வந்து மிஷின்ஸ் வந்ததினால அவர்களுக்குலான் வேலை இல்லாமல் அவங்க வந்து இன்னும் ஏழைகளா ஆகிகிட்டே போகிறாங்க அவங்களுக்கு எந்த வேலையும் கெடைக்கிறதில்லை இந்தமாதிரி டெக்னாலஜி வளருதுங்கிறதுனால மிஷின்ஸ் அதிகமாக அதிகமாக மனுஷங் மனுஷங்களோடய வேலையெல்லாம் மிஷின் பார்க்கறதுனால மனுஷங்களோடய வேலைகள் அவர்களுக்குலாம் வேலை இல்லாமல் குறஞ்சிட்டே வருது அவங்கலாம் ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுகிறாங்க இந்தமாதிரி நிறைய இப்போ வந்து டெக்னாலஜிக்கலாக இப்போ ஃபோர் ஃபை இயர்ஸ்சாக மாறததுனால மிஷின்ஸ் நிறைய வந்ததினால மேன்மேட் மிஷி பொருட்கள்லாம் வந்து குறஞ்சிட்டே வருது